இப்போ எங்கள் கிராமத்தில் பார்த்திங்கன்னாக்கா பக்கமே செங்கல் சூளை இருக்கு செங்கல் சூளை அதான் நிறையா பெரிய ஆட்கள் போகிறாங்க அதான் நிறைய நல்லா வருமானம் கிடைக்குதுன்ட்டு அங்கே போய் செய்கிறாங்க மத்தபடி விவசாயம் தான் மெயின் எங்களுக்கு விவசாயம் பார்த்திங்கன்னாக்கா மழை பேய்ஞ்சாதான் உண்டு இல்லை போனால் இல்லை ஆனால் இருந்தாலும் இந்த போர் தண்ணீர் வைச்சிக்கிட்டு அது தொட்டி நிரப்பி அதில் அதில் நாங்கள் விவசாயம் செய்கிறோம் முள்ளங்கி கத்திரிக்காய் வெண்டைக்காய் இந்த மாதிரி அதே மாதிரி பார்த்திங்கன்னாக்கா இப்போ இந்த நாங்கள் வந்துட்டு சிறு சிறு இந்த ஆடு மாடு கோழி இதல்லாம் வளர்ப்போம் வீட்டில் வீடுங்கள்லேயே வளர்ப்போம் அதை விற்று அதை வளர்த்து ஆளாகி கொஞ்சம் பெருசான உடனே சந்தைக்கு கொண்டு போய் விற்போம் அதே மாதிரிதான் வார சந்தையிலும் இந்த மாதிரி ஆடு குட்டி போட்டுச்சுன்னாக்கா அது நல்லா கிடாய்ங்களா போட்டுச்சுன்னாக்கா நாங்கள் ஒரு வருஷம் வரைக்கும் வளக்குவோம் வருஷம் ஆன பின்னாடி அது நல்லா சந்தைக்கு நல்ல விலைக்கு கொண்டு போய் விற்போம்